எங்கூரில் வந்து பத்திரிக்கை வசதி கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறோம் எங்கே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போறதில்லை எங்களுக்கு வெளி நாலேஜு அதிகமாக இல்லை எங்கெங்கே போய் எந்தெந்த விஷயத்தை பற்றி யாரார்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பயம் எங்களுக்குள்ளே ஏன்னா ஹவுஸ்ஒய்ஃபாக நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்குள்ளே பயம் இருக்குது கொஞ்சம் எங்களுதில் வந்து ரோட்டு வசதி இல்லை தண்ணீர் வசதி இல்லை அப்பறம் வந்து ஸ்கூல் பொருத்தளவு கவுர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வசதி இல்லை ஏன்னா நாங்கள் எங்க கொழந்தைங்கள எல்லாம் கவர்மெண்ட்டில் தான் படிக்க வைக்கிறோம் இது எங்கே போய் சொல்கிறது எப்படி போய் சொல்கிறதுனு எங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டு எங்களுக்கு தெரிவிக்க தெரியல அப்படி போய் சொன்னால் பஞ்சாயத்து மூலியமாக தான் போகணும் அப்படி போனாலும் அங்கே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு படிப்பறிவு இருந்தும் நாங்கள் போய் யாரிடத்தில் சொல்வதுனு எங்களுக்கு தெரியல அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஊடகத்து மூலியமாக சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம்